ஹலோ ஆ வணக்கம் சார் மணி அப்ளையின் ஸ்டோரா ஆ சார் இப்போ டிவிடி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம்ட்டு ஐடியாவில இருக்கோம் ஆ இப்போ நியூவாக என்னென்ன சார் வந்துருக்கு டிவி மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுறிங்களா சரி

ஓகே சார் ம் அதில் எது சார் பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்க அதில் கூட ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சில் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விபட்டேன் அதோட ஃபீச்சர் கொஞ்சம் எக்ஸ்ப்ளையின் பண்ணுறிங்களா

ஆ ஆன்ராயிடே ஓகே தான் சார்

ஓகே

அப்படியா ஆ ஓகே ஆ ஆ ஓகே சார்

ஓகே சார் ஆ இப்போ எவ்வளோ சார் ப்ரைஸ் வரும் ஓகே அதோட இந்த ஃபோர்ட்டீன் தௌசண்ட் சேர்த்து பே பண்ணால் அதையும் வாங்க்கிலாம்ல ஓகே ஓகே சார் ஓகே சார் ஓகே நான் ம் ம் நான் இன்னைக்கு ஈவினிங்கே வாங்க்கிறேன் சார் நான் ஆ வரேன் நான் ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நடுவில் எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் வராதுல்ல ஓகே சார் ஓகே சார் ம் ம் தேங்க் யூ